என்னுடைய முதல் பைக் அனுபவம் அப்படின்னு எடுத்துகிட்டா என்னுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தப்போ தான் என்னுடைய முதல் பைக் அனுபவம் அப்போதான் முதல் முதல் நான் வண்டி ஒட்டுறேன் முதல் முறை வண்டி ஓட்டும்போது ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பைக்லேருந்து தவறி கீழ விழுந்துவிட்டேன் உங்களுக்குள்ள ஆர்வம் எப்படியெல்லாம் மாறிருக்கிறது அப்புடின்னா அதாவது அப்போ நான் எடுத்த மார்க் ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல திருப்தியாக இருந்தது ஆனாலும் அந்த மார்க்கை கொண்டாட முடியாதளவுக்கு கூட நான் கீழே விழுந்து அடிபட்டிருந்தேன் அந்த காலக்கட்டத்திலருந்தே வண்டி ஓட்டணும் அப்படிங்குறது தான் எனக்கு ஒரு பெரிய விருப்பம் உள்ள விஷயம் அதை இன்றுவரைக்கும் நான் ஒரு விருப்பமாகவே செஞ்சிட்டு வரேன்